ஊடகங்களில் கிராமப்புற செய்திகளை பற்றி வந்து நிறையா சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலையே அங்கே சில நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்கிறதில்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா சிறுமி சிறுமிகளை வன்கொடுமை செய்கிற விஷயங்கள் பொதுவாக ஜாஸ்தி கிராமத்தில் தான் நடந்திருக்குது நகர்புறங்களில் அதை பற்றின விழிப்புணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்குறதுனால சிறுவர்கள் சிறுமிகளே ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறமே ரொம்ப விழிப்புணர்வா நடந்துக்குறதுனால அந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியுது ஆனா கிராமப்புறங்களில் குடிநீர் பிரச்சனைகள் கரண்ட்டு பிரச்சனைகள் புதிய வீடு கட்டும் பணி வீடு திட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள பற்றி அவங்க கேக்கிற மாதிரிதான் ஊடகங்களில் செய்திகள் வருதே தவிர அவங்களுக்கு உரிய உண்மையான சில பிரச்சனைகள் கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த பிரச்னைகளை பற்றி ஊடகங்கள் சொல்கிறது இல்லை அது அங்கே உள்ள பாதிப்புகளை பற்றியோ எது எது எதையுமே ஊடகங்கள் வெளிப்படையாக சொல்கிறதில்ல அவங்களோட தேவைகளை மட்டும் தான் ஊடகங்கள் சொல்கிறாங்க தவிர்த்து தேவையில்லாததெல்லாம் அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னால் கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கான தீர்வுகளை சரி செஞ்சு தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் நகர்ப்புறங்களில் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைனாலும் அவங்களே அந்த விழிப்புணர்வுகள் நிறையா நம்ம குடுத்ததுனால கொஞ்சம் வெளியேறி வந்து இந்த இந்த பிரச்சனைகளை அவங்களே சரி செஞ்சுக்கிறாங்க ஆனால் கிராமப்புறத்துங்களில் அப்படி இல்லை அதை மூடி மூடி வெச்சி அது இன்னும் பெருசாகி அது இருக்கிறதுலையே நிறையா பிரச்சனை இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனையாக காம்மிக்கிறது வந்து கடைசியில் எங்கே நடந்திருக்கும் பார்த்தா கிராமப்புறங்களில் தான் நடந்திருக்கும் அதனால் இன்னும் ஊடகங்கள் உள்ளே கூர்ந்து போய் அவுங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செஞ்சு ஊடகங்களில் காம்மிக்கணுங்கிறது என்னோட விருப்பம்